இரநூத்தி அஞ்சு பன்னென்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஆறு இருபத்தாராயிரத்தி ஐநூற்றி எண்பத்தெட்டு எட்டு லட்சத்தி முப்பத் நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தேழு ஒன்போது லட்சத்தி தொ தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி நாநூற்றி ஐம்பத்தி ஒன்று